பூ கடைக்காரருங்களா ஆ இங்கே ஒரு விசேஷம் இருக்குதுங்க சின்ன விசேஷம் பூ கொஞ்சம் வேணும்ங்க அது வந்து இந்த மைசூர் ரோஸ் கொஞ்சம் எங்களுக்கு வேணும்ங்க அப்புறம் அது இல்லாமல் இந்த மல்லிகை பூ இதெல்லாம் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் கதம்பம் பூவெல்லாம் கொஞ்சம் வேணும் எல்லாம் ஒவ்வொரு கிலோ ஹலோ ரேட்டை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் உங்க இப்போ உங்களுக்கு இப்போ என்ன ரேட்டு கொடுக்குறீங்க கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துத்தீங்கன்னா மறுபடி உங்கள்ட்ட ஆ சரி சரிங்க பரவாயில்லைங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் கொறைச்சி என்ன இப்போ தான் வாங்க வந்துருக்கிறோம் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு வாங்க வரணும் எங்களுக்கு ஒரு கிலோ வேணும்ங்க மல்லிகை மொத்தம் இப்போ வந்து இந்த மைசூர் ரோஸ் வந்து கொஞ்சம் ஒரு கிலோ வேணும் அப்புறம் கொஞ்சம் மல்லிகைப் பூ கொஞ்சம் கதம்பம் பூ இதெல்லாம் கொஞ்சம் வேணும் சரிங்க ஆ சரிங்க ஐந்நூறுபாயாங்களா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க நான் நாங்களும் வந்து விசேஷத்துக்கு ஏதோ உங்களை உங்களை தேடி வந்துருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து ஏதோ பத்தோ அஞ்சோ கம்மி பண்ணி கொடுத்துத்தீங்கன்னாதான் நாங்களும் அதை வாங்கி மறுபடி வாங்குறதுக்கு வருவோம் இப்படி கிராக்கி பண்ணீங்கன்னா எப்படிங்க என்னங்க மல்லிகைப்பூவும் ஒரு ஒரு ரெண்டு கிலோ பக்கமாக வேணும்ங்க மல்லிகைப் பூங்க ஆ கனகாமரம் பூ கனகாம்பரம் பூங்க அதுவும் கொஞ்சம் வேணும்ங்க இல்லைங்க நாங்கள் வந்து இது அலங்காரத்துக்கு வைக்கிறோங்க இப்போ ரோஸ் எல்லாம் நீங்கள் வந்து கட்டி தர வேண்டியது இல்லை அப்புறம்

அதான்ங்க நாங்கள் ரோஸெல்லாம் நீங்கள் கட்டித்தர வேண்டாம் அது நாங்கள் அலங்காரத்துக்கு வைக்கிறது மல்லிகைப்பூ வேணுனா கொஞ்சம் பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அர்ஜெண்டாக கட்டி கொடுத்தீங்கன்னா அது சவுகரியமா இருக்கும் கனகாம்பரம் நாங்கள் கட்டிக்க மாலையெல்லாம் நீங்கள் தான் கட்டி கொடுக்கோணும் மாலைக்கு நாங்கள் தனியாக ஆட்ரு கொடுத்துர்றோங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் வரணுங்களா சரிங்க ஏங்க சரி தேதியை சொல்லிடுறேங்க நீங்கள் அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துருங்க டேட்டு ஆவணி முப்பத்தொன்று வரும்ங்க ஆவணி முப்பத்தொன்றுங்க ஆ சரிங்க ஆ சரி சரி சரிங்க சரிங்க சேரிங்க சரி நான் உங்களை வந்து அப்புறம் வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுக்குறேங்க ஆ சரிங்க சரி சரி வெச்சிடட்டுங்களா